நோய்களைத் தடுத்து ஆரோக்கியமாக இருப்பதற்கு நான் செய்யும் ஆரோக்கியமான செயல்கள் அதுக்கு வந்து நம்ம வந்து நேச்சுரலாக இயற்கையாக கிடைக்கறத எடுத்துக்கிட்டாலே போதும் டெய்லியும் காலையில் ஒரு அஞ்சு மணி ஆறு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சி லைட்டாக அப்படியே ஒரு சின்னதாக ஒரு வாக்கிங் போயிட்டு திரும்பி வீட்டுக்கு வந்து கொஞ்சம் அப்படியே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஒரு துளசி இல அல்லது ஒரு செம்பருத்திப்பூ அதோடய பூ அதெல்லாம் சாப்பிட்டோம்னா உடம்புக்கு நல்லது காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திரிச்சி எல்லாமே பண்ணணும் அப்புறம் நல்லா குளித்துட்டு திரும்பி நல்ல காலையில் சத்தான உணவாக எடுக்கணும் கொஞ்சம் சத்தான உணவாக எடுத்துக்கணும் காலையில் காலையில் சாப்பிட்றத மறக்கவே கூடாது அப்படி சாப்பிடும்போது கொஞ்சம் நல்ல சத்தான இயற்கையான பொருளாக எடுத்துக்கணும் இல்லை ஃபாஸ்ட்டு ஃபுட்டு இதெல்லாம் எடுக்கக்கூடாது நோய் இல்லாமல் இருக்கணும்னால் கொஞ்சம் இயற்கையாக கொஞ்சம் சத்தான பொருளாக நமக்கு தேவைப்படும் அப்புறம் கொஞ்சம் நைட்டு சீக்கிரமாக தூங்குகிறது ரொம்ப நைட்டெலாம் கொஞ்சம் கண்ணு முழிச்சி ஃபோன் பார்க்கறது கம்ப்யூட்டர் லேப்டாப்பெலாம் பார்க்கறது இதெல்லாம் பா இது கொஞ்சம் தவிர்க்கணும் க அப்புறம் கொஞ்சம் உடல் பயிற்சி யோகா இதெல்லாம் செய்யணும் கொஞ்சம் காலையில் ஒரு அதிகாலையில் ஒரு அஞ்சு மணிக்கு எழுந்திரிக்கணும் இல்லை ஒரு ஆறு மணிக்கு முடியலை அப்படின்னா ஒரு ஆறு மணிக்கு அதாவது எழுந்திரிச்சி ஒரு வா சின்னதாக ஒரு வாக்கிங் போயிட்டு அப்படியே ஒரு உடல்பயிற்சி யோகா இந்தமாதிரி அதிகாலை சூரியன் உதயம் போது அதெல்லாம் செஞ்சோம்னால் நமக்கு ரொம்பவே நல்லது அப்புறம் கொஞ்சம் சத்தான பொருளாக எடுத்துக்கணும் நேர நேரத்துக்கு கரெக்டாக சாப்பிட்ணும் இந்த நேரம் ஒரு மத்தியானம் காலையில் மத்தியானம் நைட்டு இந்தமாதிரி கரெக்டாக சாப்பிட்ணும் இல்லை ஒரு ஆ ஆறு மணிக்கு சாப்பிட்றது ஒரு பன்னெண்டு மணிக்கு சாப்பிட்றது இந்தமாதிரியெல்லாம் மாற்றி மாற்றிலாம் சாப்பிடக்கூடாது கொஞ்சம் கரெக்டாக சாப்பிட்ணும் அப்புறம் எதாவது நம்ம உடம்புக்கு எதாவது நோய் வந்துருச்சு அப்படின்னால் கொஞ்சம் நாட்டு வைத்தியமாக பார்த்து எடுத்துக்கணும் சும்மா சும்மா போய் மெடிக்கலில் மாத்தரை வாங்கி சாப்பிடக்கூடாது அப்பறம் அப்புறம் வந்து அப்புறம் நல்லா இயற்கையான பொருளாக எடுக்கணும் இயற்கையான பொருளாக எடுத்து நல்லா இயற்கையாக சாப்பிட்ணும்

நல்லா அது நேச்சுரலான பொருளாக சாப்பிட்ணும்

ஒரு நோய் இருந்துச்சின்னால் நாட்டு மருத்துவம் நாட்டு வைத்தியம் மூலிகை இந்தமாதிரிலாம் தான் சாப்பிட்ணும் சும்மா சும்மாலாம் போய் மெடிக்கலில் வாங்கக் கூடாது எதுவுமே இப்போ துளசி இல கம்மங்கூழு இந்தமாதிரியெல்லாம் நல்லா சத்தான பொருளாக சாப்பிட்ணும் அப்புறம் மிளகு ரசம் இந்தமாதிரிலாம் சாப்பிட்டோம்னா நமக்கு சும்மா சின்ன சின்னதாக பிடிக்கிற சளி இந்தமாதிரி இருக்கிறது கூட இருக்காது அப்புறம் கொஞ்சம் நே ஃபாஸ்ட்டு ஃபுட்டு அப்புறம் இந்த எண்ணெய் ஐட்டம் இந்தமாதிரிலாம் சாப்பிடக்கூடாது அப்புறம் கொஞ்சம் நம்ம உடம்புக்கு ஒத்துக்காது அப்படின்னா அதை செய்யக்கூடாது இந்த கெட்ட பழக்கம் இதெல்லாம் நம்ம கொஞ்சம் தவிர்க்கணும் அதுக்கப்புறம் இந்தமாதிரி நல்ல கொஞ்சம் நல்ல பழக்கம் நல்ல சாப்பாடு இந்தமாதிரியெல்லாம் நிறையா சாப்பிட்ணும் அப்படி சாப்பிட்டோம்னா நோய்கள்லாம் அது தடுத்து நல்ல ஆரோக்கியமாக இருக்கலாம் அப்புறம் கொஞ்சம் இயற்கையான பொருளை நம்ம அடிக்கடி சாப்பிட்ணும் இந்த நோ ஆயில் நோ நோ பாயில் இந்தமாதிரிலாம் சொல்லுவாங்கல்ல இந்தமாதிரிலாம் நல்லா சத்தான உணவுகளை நம்ம எடுத்துக்கணும் இந்தமாதிரிலாம் பண்ணோம்னால் நமக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் நோய் கீய் வராது கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கலாம் இந்தமாதிரிலாம் நம்ம நிறையா பண்ணணும்